ம் நாம் தினமும் காலையில் எழுந்தவுடன் என்ன செய்யவேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று அதிகாலை காலை ஐந்து மணிக்கு எழுந்துவிட வேண்டும் இது ஒவ்வொரு மணி எவ்வளோ நேரம் இரவில் படுத்தாலும்கூட அதிகாலையில் ஓ நம் நம் வாக்கிங் செய்யும்பொழுது நமக்கு கிடைக்கூடிய காற்றுக்கும் குளிர்ச்சியாகவும் சுத்தமாகவும் அந்த ஆக்ஸிஜன் அதுலேருந்து நமக்கு கிடைக்கும் வாக்கிங் குறைந்த அளவு ஒரு நாளைக்கு மூன்று கிலோமீட்டர் வயதுக்கேற்ப நாலு கிலோமீட்டர் அல்லது அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் சென்று வந்தால் மிகவும் நல்லது போகும்பொழுது வா நம் நன் நாம் வாக்கிங் போகும்போது எதுவும் பேசக்கூடாது பேசாமல் அமைதியாகச் செல்ல வேண்டும் எதாவது ஆன்மீக சிந்தனைகள் இருந்தால் அதை நம் மனதிலே வைத்துக்கொண்டு அதை சொல்லிக் கொண்டே நடக்கலாம் அப்பொழுது நடப்பதே தெரியாது பேசிக்கொண்டு போனால் உங்களுடைய சக்தி அதை பேசும்பொழுதே உங்களுக்கு குறைந்தது ஐந்து பர்சன்ட் சக்தி வெளியே போய் விடுகிறது அப்போ நீங்கள் வரும்பொழுது அங்கங்கே உட்காந்து உடனே என்ன செய்வீர்கள் எங்கேயாவது டீ கடை அந்நேரத்தில் இருந்தால் உடனே டீ சாப்பிட்டு வடையும் சாப்பிட்டு வந்து விடுவீர்கள் அது ஒரு பிரியோஜனமும் இல்லை ஏனென்றால் நீங்கள் நீங்கள் வாக்கிங் போன அந்த இது அதனோடய இதையே உங்களுக்கு க அதில் கழிந்து விடும் அதனால் அது பிரியோஜனம் இல்லை காலையில் எழுந்ததும் நன்றாக ஒரு காற்று குறைந்தது ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு லிட்டர் தண்ணியாவது குடித்துவிட்டு மெதுவாகச் செல்லலாம் வயதிற்கேற்ப அவர் வேகத்தை அதிகரிக்கலாம் குறைந்தது வயது மெது மிகவும் வயதானவர்கள் குறைந்த வேகத்தில் மெதுவாக நடக்க வேண்டும் ஆனால் நெடுந்தூரம் நடக்க வேண்டும் குறைந்தது நாலு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடந்தால் தான் அவர்கள் மிகவும் நன்றாக அவர்களோடய உடல் செழிப்பாகவே இருக்கும் மற்றபடி யோகா செய்யலாம் காலை எழுந்தவுடத்தன வஜ்ராசனம் போ வஜ்ராசனம் நாடி சுத்தி இந்தமாதிரி ஆஸ் யோகாக்களைக் குறைந்த ஒரு நான்கு யோகாவாவது செய்தால் மட்டுமே போதுமானது அதை ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு வெளிப்புறம் வெளிப்புறத்தில் உட்கார வேண்டும் வெளியே உட்காந்து கொண்டு நான் ஒரு கீழே தரையில் ஒரு ஒரு விரிப்பை விரித்துக்கொண்டு அதில் உட்கார்ந்துகொண்டு நம் நாடிசுத்தி செய்தால் வெளிக்காற்றுக்குக்கும் நம்ம சுவாசிக்கும்பொழுது நம்மளது நாடிசுத்தி நன்றாக வேல செய்யும் நம்மளது உடம்புகளில் நல்லக் காற்று உள்ளே சென்று கெட்டக் காற்று வெளியே அனுப்பப்படும் அப்பொழுது ஏர்கேஷன் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஏர்கேஷன் மிகவும் அவ அவசியமான ஒன்று ஏர்கேஷன் இல்லாமல் இருந்தால் நம்ம நிறையா நிறைய பேர்களுக்கு அந்த வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்பு உள்ளது ஏர்கேஷன் மிகவும் அவசியம் ஆகவே வெளியே சென்று ஸ் நடக்கும்பொழுது அந்த ஏர்கேஷன் நமக்கு கிடைக்கிறது அந்த ஏர்கேஷன் வந்தாலே நமக்குப் பாதி உணவு நமக்குக் கிடைத்தால் போல உணவு தான் அதே பெரிய உணவு தான் அதுக்காக வந்து வாக்கிங் போயிட்டு வந்து நாம் நிறைய சாப்பிடக்கூடாது அப்படி சாப்ட்டோனா அதுக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லை என்னது என்னுடைய அனுபவம் ஆகவே குறைந்தபட்சம் குறைந்த அளவிலே அது அவுங்கவங்க வயதிற்கேற்று நம்ம சாப்பிட வேண்டும் வாக்கிங் போய் உடனே தினமும் பயங்கரமான எக்ஸர்சைஸ் செய்கிறார்கள் உடனே வந்து அது அதிகமாகச் சாப்பிடுகிறார்கள் அது பிரியோஜனம் இல்லை வாக்கிங் அதிகமாக செல்லும்பொழுது நம்மளுடைய உடம்பு நரம்புகளும் சதைகளும் நன்றாக வேலைச் செய்யும் ரத்த ஓட்டம் நமது பாதத்தில் இருந்து தலை உச்சி வரை சென்று வர வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே நமது கைகால் பக்க விளைவுகள் இந்த வாத நோய்கள் வராமல் தடுக்கப்படும் நாம் சில பங்கு நமக்கு ஏன் யோகாவைத் தெரிந்திருந்தால் பக்கத்தில் யாராவது யோகா தெரிந்தால் அவர்களிடம் சில யோகா யோசனைகளைக் கேட்டு அதைக் கடைப்பிடித்துச் சென்றால் மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பது எனது கருத்து